கடந்த ஒரு வருடத்தில் எனக்கு ஏற்பட்ட நிகழ்வு என்னெனு பார்த்தங்கன்னா உ ஊருக்கு போகிறேன் அப்படின் சொல்லிவிட்டு வேக வேகமாக பஸ்ஸுக்கு டைம் ஆகிட்ச்சின்ட்டு வண்டியை ஓட்டிகிட்டு வந்தேன் வண்டி ஓட்டிகிட்டு வேகமாக போகும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன கல் மேலே மோதி கல் மேலே மோதி கீழே விழுந்துவிட்டேன் கீழே விழுந்து கால் அடிப்பட்ருச்சு போனும் உடஞ்சிருச்சி வண்டியும் வந்து சேதமாகிருச்சி இதனால் கால் அடிப்பட்டதுனால் ஆ மருத்துவமனைக்கு போயிட்டு அட்மிட் ஆகிற நிலைம சுச்வேஷன் வந்துடுச்சி அங்கு கால் வந்து க்ராக் ஆகிட்ச்சி அதுக்கப்புறம் கட்டு போட்டு ரெண்டு மூணு நாள் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆகிட்ச்சி நடக்க முடியாமல் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன் இது ஒரு எனக்கு ஒரு நிகழ்வாக இருந்தது மறக்க முடியாத நிகழ்வாக இருந்தது அது இதிலந்து நான் என்ன தெரிஞ்சுகிட்டேனா அவசர அவசரமாக செய்கிற எல்லா வேலையிலுமே ந நிறைய தவறுகள் நடக்குது இதை நான் பல முறை உணர்திருக்கிறேன் எல்லா வேலைகளும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது ரொம்ப அவசியமெனு தெரிஞ்சுகிட்டேன் இது ஒரு எனக்கு அனுபவமாக இருந்தது